நான் பயணத்தின் போது பயன்படுத்தும் மிகவும் பொதுவான போக்குவரத்து மொறை என்னன்னு பார்த்திங்கன்னா பைக் அதுக்கப்புறம் பார்த்தினா பஸ்ல போவேன் இது ரெண்டும் எனக்கு ரொம்ப மறக்க முடியாதது ஃப்ரெண்ட்ஸ்ஸுங்க கூட எங்கனா இந்த சாத்தனூர் டேம் இங்க மெரினா பீச் அந்தமாதிரி போகிறதா இருந்தால் எங்களுக்கு இதுவாக பிடிக்கும் அப்புறம் மறக்க முடியாத அனுபவம் பார்த்தா லவ்வர் கூட பைக்ல போனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல ஒயிஃப் கூட வீட்டில சண்டை போட்டுட்டு ஒத்துக்கலை அதனால நைட் ரெண்டு மணிக்கு சண்டை ஆகிடுச்சு அப்படியே பைக் எடுத்தேன் வீட்டில் போனோம் பொண்ணு வீட்டில கூப்பிட்டேன் பைக்ல வந்து உக்காந்தா அப்படியே உடனே ஸ்ட்ரெய்ட்டாக திருப்பத்தூர்க்கு வண்டியில கூப்ட்டுன்னு போய்ட்டேன் போய்ட்டு ரெண்டு நாள் கழிச்சி கல்யாணம் ஆச்சு அது வந்து எனக்கு ம மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கும் இப்போ அதை நெனைச்சி நெனைச்சி நிறைய சந்தோஷப்பட்டுக்கிறேன் என்ன பண்ணுறது இதுதான் வாழ்க்கைன்னு எனக்கு பயணம்னு பார்த்தனா ஒயிஃப் கூட பைக்ல போனாலே பயணம் எனக்கு ரொம்ப ம சந்தோஷமா தான் இருக்குது எங்கள் போனாலும் எப்போ போனாலும் என் ஒயிஃப் என்கூட பைக்ல வர்றதுதான் ரொம்ப பிடிக்கும்